ஆ சொல்லுங்க இது ஃபோட்டோஷாப் ஸ்டுடியோ உங்களுக்கு என்ன வேணும் ஆ பண்ணி பண்ணிக்கலாம் எந்த டேட்டு ஆ இருங்க ஒன்ஸ் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ஆ ஓகே பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு பார்த்து சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படுதா கேட்ரிங் சர்வீஸு சு சப்ளையர் சர்வீஸ் டிஜே அந்தமாதிரி எதுவும் தேவைப்படுதா உங்களுக்கு ஆ கம்மியா ஆ பண்ணிக்கலாங்க ஆ இடோம் டீட்டெயில்லாம் சொல்லுங்க பிளேஸ் டீட்டெயில் ம் கள்ளக்குறிச்சி

வேறு ம் ஓகே பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாம் ப கரெக்டாக பார்த்துக்கறோம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சரி ஓகே வந்துடறோம்

டெக்ரேஷன் ஆ அதுவும் இருக்குது பண்ணிக்கலாம் எந்த மாதிரி டெக்ரேஷன் வேணும்

ஆ பண்ணிக்கிலாம் அதுக்கு தான் அதுக்கு தான் டிஜே கேட்டேன் டிஜே அந்த மாதிரி வெச்சு பண்ணிக்கிலாம் டான்ஸ் புரோகிராம் அதை வெச்சு தனியாக பண்ணிக்கலாம் அதில் ம் வேறு ஏதா தேவைப்படுதா உங்களுக்கு சப்ளையர்ஸ் எல்லாம் நாங்களே பார்த்துக்கறோம் அது உங்களுக்கு தேவையா இல்லை நீங்கள் சப்ளையரஸை நீங்கள் பார்த்துக்கறீங்களா சப்ளையரு அப்புறோம் கேட்ரிங் சர்வீஸ் ஆள் கேட்ரிங் சர்வீஸ் ஆள் சாப்பாடு பரிமார்றதும் நீங்களே பார்த்துக்கறீங்களா இல்லை அதுவும் நாங்களே பண்ணுறதா அட்வான்ஸ் ஒரு டென் தௌசண்ட்

ஆ ஓகே ஆ ஓகே ஆ வெச்சுருங்க நான் பார்த்துக்கறேன்